இப்போது பல்லடம் டு திருச்சி சாலை வந்து ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது அதனால அந்த வழியாக வர வாகனங்களில் இளைஞர்கள் வர்றாங்க அவங்க வேகமாக தான் வர்றாங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த தார் சாலை நல்லாயிருந்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது இருந்தாலும் அதை அவங்க தார் சாலை வந்து குண்டும் குழியுமாக இருக்கிறங்காட்டிக்கு அவங்களுக்கு அந்த ஆக்சிடன்ட் ஆகுது அதனால் வந்து இந்த உண்மையை இதை வந்து ஒரு தாக்கமாக சொல்கிறோம் இந்த முயற்சிகளை எப்படி இது பண்ணுறது அப்படின்னா அதனால் வந்து ஒரு இளைஞர் வந்து போகிறாங்க அதை வந்து ஒரு மைனஸுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு இளைஞர் இப்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு மைனஸ் எண்ணிக்கை அதை வந்து ஒரு இதாக சொல்கிறோம் மாவட்டத்துலேர்ந்து அரசு அலுவலகங்கள் வழங்கும் சேவைகள் இப்போ வரைக்கும் ஓரளவுக்குத் தான் சேவை வழங்குகிறாங்க இன்னும் பலமடங்காக வழங்கினா திருப்பூர் மாவட்டம் முன்னேற்றம் அடையும்னு நம்புகிறோம்